எங்கள் பகுதியில் மரம் நடுவதற்கு வந்து இப்போ இதுக்கு முந்தி இருந்த அரசு என்ன பண்ணுச்சின்னால் ஒவ்வொரு த அந்த தலைவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் வரப்போது என்ன பண்ணாங்க பஞ்சாயத்தில் கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் க கன்றுகள் நிறையா கொண்டு வந்து கொடுத்து பஞ்சாயத்தில் நட சொல்லி அந்த ரோட்டோரம் தெருவோரம் இப்படியெல்லாம் வச்சாங்க வீட்டுக்குள்ளேயும் கூட கொடுத்து இந்த பூவரசங்கன்று நிறைய வெரைட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க நல்ல நல்ல ஜாதி கன்றுகள்லாம் வச்சு அதுமாதிரி நிறையா வச்சு ஆளாக்கினாங்க அப்படி ஆளாக்குனதில் இப்போ என் வீட்டு தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு மரம் ஆளாகிருக்கு தெருவில் வைக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு கூண்டு வச்சு பண்ணணும் பராமரிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு தலைவர் அவர்களால் இப்போ தலைவர் ஆகிருக்காருனா அவருடைய பீரிட்டில் வந்து அதை வந்து நடுறாங்க அடுத்தது வந்து அது இல்லாமல் போயிடுது அதாவது தொடர்ந்து அதை பராமரிக்கணும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஆட்களை போடணும் நிர்வாகம் பண்ணோம்னால் மரம் கன்றுகள் நிறையா வளர்த்தாதான் மரங்கள் அதிகம் இருந்தால்தான் மழைகள் அதிகமாக பொழியிறத்துக்கு உண்டான சாத்தியக் கூறுகள்லாம் இருக்குது மரத்தை வந்து வெட்டுறது வந்து ரொம்ப அபத்தமான செயல் இப்போ வந்து நமக்கு வந்து சாலை விரிவாக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா வச்ச மரம் வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது வெட்டுறதுக்கு ஆள் இருக்கும் அதுமாரி மரத்தலாம் அழிச்சிட்டோம்னா என்ன ஆகுது எங்கே பார்த்தாலும் ரோடு வந்து முதல்ல ஒரு வழி சாலை இருவழி சாலை இப்போ நாற்கர சாலைன்னு எல்லாத்தேயும் விரிவுப்படுத்திக்கிட்டே விளைநிலங்களும் போகுது எல்லாம் போது காரணம் என்னன்னா அது விரிவாக்கம் செய்கிறப்போது சிலது நல்லது அடிப்பட்டுதான் போகுது மரங்களை வெட்டாமல் வெட்டாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னால் மரத்தை வெட்டுனோம்னால் வேறு ஒன்றுக்குமே வழி கிடையாது இப்போ ஒரு முதல்ல நிழல சொல்லுங்கள் மரம் இருக்குது மரங்கள் நிறைய இப்போ எங்கள் கிராமங்களில் ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கோலி பார்த்திங்கன்னா அரசமரம் ஆலமரம் வேப்பமரம் இப்போ இந்த ஆலமரங்கிறதெல்லாமே கொ ரொம்ப குறைவா போகிடுச்சிங்க அப்போ இந்த ஆலமரம்லாம் குளத்து ஓரமாக இருக்கும் அதுலேருந்து அதில் வெதை உழுந்து அந்த மீனுக்கு ஒரமாக தீனியாக கிடைக்கும் எல்லாம் இப்போ எதுவுமே எல்லாமே மரங்கள் குறஞ்சிருச்சி ஆனால் மரம் வந்து விருப்பம் உள்ளவங்க மரம் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து மரத்தை வச்சோம்னால் அது பின்னாடி முற்றினோன விலைக்கி விற்கிலாம் அது ஒரு நல்ல வருமானம் விவசாயிக்கும் சரி ஊரில் உள்ளவங்களும் சரி பஞ்சாயத்துகளில் வந்து அதிக வருமானம் ஈட்டுறதுக்கு அதிக மரக்கன்றுகள்லாம் வச்சு நிறையா நடலாம் பண்ணலாம் அதை வெ நல்ல வ விலைக்கி விற்கும்போது விலைக்கும் விற்றுட்டு திரும்ப அந்த இடத்துல மரத்தை வச்சு உண்டாக்கிடலாம் இப்படி செஞ்சோம்னால் அது அழியாமையும் இருக்கவும் அது திரும்ப திரும்ப புதுப்பிக்கவும் ஒரு வழிவகைய உண்டாக்கும்